திருச்சியைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலைவடியின் பார்த்தா நிறையா அந்த பண்டைய காலத்தெல்லாம் வந்து ராஜா வந்து செதுக்கியது சிலையில் ஒரு சில மண்டபங்கள்லாம் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா கலைவடிங்கன்னால் மண்பானை செய்வது இது கீத்து பின்னுறது மட்டை பின்னுறது இந்த முரம் முரம் பின்னுறது அந்த மாதிரி தொழில்லாம் இருக்குது இந்த தொழில்ல வந்து அவங்க வளர்த்துத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா அருங்காட்சியங்கள்லாம் வைக்கிறாங்கள் அருங்காட்சியங்கள்ல புது புதுசாக வடிவமைக்கப்பட்ட பானைகள் அகல்கள் விளக்குகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க கலையை வந்து முன்னேற்றி போகிறதுக்காக வளர்க்குறதுக்காக ஒரு சில முயன் முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க கலை வந்து அவங்க வருங்காலத்துக்கும் சொல்லிக் கொடுக்கற மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு அந்த கலை அழியாத அளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து வெவ்வேறு துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அதனால அந்த பிள்ளைங்கள் வந்து அந்த கலையை அழியாமல் பா பானை செய்கிறதுலேருந்து மட்டைப் பின்னுறதுலேருந்து ஓலை இ அந்த மாதிரி வந்து பனமட்டையிலே கீற்று பனமட்டையில விசிறி ம பனமட்டை விசிறி அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க